அண்ணே நான் இன்றைக்கு கடலுக்குப் போகலண்ணே அதுதான் வீட்டுக்காரி சொன்னாள் எல்லோரும் பயிர் காப்பீட்டு செய்கிறாங்கன்னு அதுதான் உங்களை பார்க்க வந்தண்ணே எனக்குக் கொஞ்சம் அந்த பயிர் காப்பீட்டை பற்றி ஒன்றும் தெரியாதுங்கண்ணே அதை கொஞ்சம் சொல்லுங்கள் என்னுக்கிட்ட இப்போ எடுத்துட்டு வந்தது போட்டோ ஒன்று இருக்குது ஆதார் கார்டு இருக்குது வேறு ஒன்றும் தெரியலை அது சம்மந்தமா எனக்கு ஒன்றுமே புரியாது தம்பி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன் குடும்ப அட்டையை எடுத்துட்டு வந்துடுறேன் நாளைக்கு இந்த நேரத்துக்கு வந்தால் போதுமா ஏன்னால் பொழைப்புக்கு போகிறன்னா கடல்லே நம்பி இருக்கிறேன் பொழைப்புக்கு போகணும் அதை கொஞ்சம் நாளைக்கே க செஞ்சிக்கொடு இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் போய் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடட்டுமா ஏன்னால் நாளைக்குக் கடலுக்குப் போகணும்ல ஆ போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அதை மட்டும் செஞ்சு கொடுங்க அது கே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தம்பி போடுறாங்க பயிர் காப்பீடு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயா ஆ நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அந்தப் பணத்தையும் கொண்டு வந்துடுறேன் எனக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் என் வீட்டுக்காரியை வந்தால் கூட அது செ பில் பில் எல்லாம் நான் அந்த அந்த அவங்ககிட்ட கொடுத்து விடுங்க அந்த வ ரசீது கொடுப்பிங்கள்ல அதெல்லாம் கொடுத்து விடுங்க நான் காலையில் நாலு மணிக்கே கடலுக்கு போகிறேன்னா அதனால் அந்த பயிர் காப்பீடை உடனே செஞ்சு கொடுங்க என்றைக்கி தேதி என்றைக்கி தேதி முடியுது ஆ ஆ அதுக்குள்ள எனக்கு செஞ்சு கொடுங்க தம்பி அந்தத் தேதிக்கு போய்விடாதிங்க முன்கூட்டியே செஞ்சு கொடுத்திங்கனா நான் கடலுக்கு போகிறேண்ணா